எங்கள் ஊரில் வந்து நெல் மஞ்சள் வாழை அதிகமாக வெள்ளாமை வெச்சு எடுக்கறோம் அதுப்போக வந்து பாத கால்நடை வந்து க அவ்வளோ இல்லாத பற்றாகொறையா இருந்ததனால எந்திரங்களை வெச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கறோம் அதிகமாக டேக்ட்ரு இதெல்லாம் வெச்சு உழவு எடுத்து அதை தாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கறோம்